ஹலோ ஆமாம் ஆ ஆ இருக்குது இருக்குது எல்லா மூணு மீனுமே இருக்குது எது வேணும் ஒவ்வொரு கிலோவா ஆ ஒரு கிலோ அது ஆயிரத்தி இரநூறு அது ஆயிரம் அது ஆயிரத்தி ஐந்நூறு ஆ ஆமாம் வாங்க சந்தைக்கு வாங்க வெட்டி க்ளீன் பண்ணி நாங்கள் தந்துடுதோம் வேறு என்ன மீன் வேணும் இப்போ எங்ககிட்ட சால மீன் இருக்குது நெத்திலி மீன் இருக்குது பிள்ளை சுறா மீனிருக்கு ச சேடு பன் சேடு மீன் இருக்குது பன்னா மீன் இருக்குது பெ பெருஞ்சிலா மீன்ருக்குது இருக்குது சி சிலேப்பி இருக்குது ப ஆ ஆ நண்டு கிடைக்கும் நண்டு கிடைக்கும் ஆமா அதுக்கு அதுக்கும் காசு அப்படி தந்தால் காசு ரொம்ப ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும் அதுக்கு ஒரு முந்நூறு ஐந்நூறுபா வரும் நண்டுக்கு அதை கழுவி அதை வெட்டி அதுக்கு இதுக்குன்னு ஐந்நூறுபா ஆகும்

அது அந்த தே ஸ்ரீவைகுண்டத்தில் தேர்கிட்ட இருக்குது மீன் கடை ஆமாம் ஆ ஃப்ரெஸ்ஸாக கிடைக்கும் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஸ்ஸாக இதா கடை நாங்க நல்லா வெட்டி கழுவி தந்துடுவோம் ஃப்ரெஸ்ஸாக கிடைக்கும்

ஆ சரி

நான் வீட்டுக்கு தந்தால் கொஞ்சம் காசு அதிகமாக கிடைக்கும் ஆகட்டும் ம்

ஆ வாங்க வாங்க வாங்க வாங்க ஆ சரி சரி ஆ